சொல்லும்மா இருக்கும்மா சிக்கன் மோமோஸ் வெஜ் மோமோஸ் கேரட் மோமோஸ் மட்டன் மோமோஸ் அப்புறம் விறால் மோமோஸ் நண்டு மோமோஸ் இது மாதிரி நிறைய வெரைட்டியில மோமோஸ் இருக்கும்மா உனக்கு என்ன மோமோஸ்ம்மா வேணும் சரிம்மா நான் போட்டு தரன்ம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா உடனே போட்டுக் கொடுத்துடுறேன் ஏதோ ஓடுதும்மா இந்த காலேஜ் பசங்க வந்தால் மட்டும்தான்மா வியாபாரம் ஓடுது அவங்களும் வந்து சாஸ் இந்தமாதிரி இருந்தாதான்மா வந்து சாப்பிடுறானுவ ஏதோ ஓடுதும்மா

மோமோஸில் சிக்கன் மோமோஸும் வெஜ் மோமோஸ் மட்டன் மோமோஸ் இது மாதிரி நிறைய வெரைட்டி அதெலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும்மா சரிம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணும்மா போட்டுக் கொடுத்துடுறேன் நீ என்ன ஊரும்மா சரிம்மா எப்போயாயிருந்தாலும் டெய்லியும் வந்து வாங்கிட்டுப் போம்மா கொஞ்சம் வியாபாரமாவது ஓடும் சரிம்மா போட்டுட்டேன்ம்மா அதாம்மா இன்னும் வந்து கேரட் மோமோஸ் இதெல்லாம் இருக்கும்மா கேரட் வெஜ் இதெல்லாம் போடவாம்மா ஒன் ஃபிப்டிம்மா சரிம்மா நீ நல்லா இருப்பம்மா ஆமாம் இருக்கும்மா அதில் போட்டு விடுறியாம்மா ஆமாம்மா இதுலையே போட்டு விடும்மா உடனே போட்டுவிடும்மா எனக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் எடுக்கனும் அதனால் சரிம்மா இனிமே வாம்மா எங்கள் கடைக்கு சரிம்மா